ஹலோ சொல்லு சொல்லுங்கள் சார் ஹலோ ஆ சார் சொல்லுங்கள் சார் ஹலோ ஆமாம் சார் ஆமாம் சார் ஓகே சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ஓகே சார் இப்போ உங்கள் தாத்தாவுக்கு எத்தனை பசங்க சார் இருக்கிறாங்க ம் ரெண்டு பசங்க உங்கள் அப்பா மட்டும் மூத்தவர் இப்போ ஆக்குபை பண்ணிருக்கவர் வந்து சித்தப்பா உங்கள் தாத்தா இப்போ உயிரோட இருக்கிறாங்களா இல்லை எப்படி சார் இறந்துட்டாரு உங்கள் பா பாட்டி சார் உயிரோட இல்லை இப்போ சொத்து பாகப் பிரிவினை பண்ணியிருக்கா இல்லை பா பாகப் பிரிவினை பண்ணாமல் இருக்கா சார் பண்ணாமல் இருக்கு ஓ எப்படி உயில் எதுவும் கொடுத்துருக்கிறாரா சார் உங்கள் தாத்தா எதுவும் உயில்லாம் எழுதி வச்சிருக்கிறாரா எதுவும் இல்லையா எவ்வளோ இப்போ மதிப்பான சொத்து சார் அது எவ்வளோ ஏக்கர் இருக்கும் இல்லை நஞ்சையா புஞ்சையா சார் வீடு இருக்கு ஓகே சார் சரிங்க சார் யார் கட்டுனது சார் வீடு ஆ ஓகே சார் நீங்கள் வே நீங்கள் நீங்கள் உங்கள் அப்பா வந்து உங்கள் அப்பாவும் உங்கள் சித்தப்பாவும் அந்த இடத்துல விட்டு உங்கள் அப்பா எவ்வளோ வருஷமாக சார் வெளியில இருக்கிறார் சரிங்க சார் ஓ நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க அவங்க அவர் இடத்த வச்சிருக்குறாரு இப்போ என்ன சொல்றார் உங்களுக்கு பாகப் பிரிவினை பண்ணித் தரமாட்டேன் சொல்கிறாரா நீங்கள் பாகப் பிரிவினை கேட்குறீங்க ஆனால் சித்தப்பா பண்ண வேணான்னு பண்ண மாட்றார் கொடுக்க மாட்றார் சொத்தை ஏற்கனயே க போலீஸில் புகார்லாம் கொடுத்துருக்கிறீங்களா நீங்கள் புகார் கொடுக்கல ஊர் லோக்கலில் எதுவும் ப பேசிருக்கீங்களா நிர்வாகிகள் ஊர் நிர்வாகிகளை வச்சி இந்த சொந்தம் பந்தம்லாம் வச்சி எதுவுமே ஓகே சார் ஈ ஓகே சார் இப்போ வந்து ஈபிலாம் அந்த இடத்தோட பிராப்பர்டி ஈபி இதுலாம் யார் சார் கட்டிகிட்டு வரது அவர் தான் கட்டிகிட்டு வரார் உங்கள் சித்தப்பா தான் கட்டிகிட்டு வராரா அவர் பேரில் இருக்கிற இருக்கா மாற்றிட்டாரா இல்லை உங்கள் தாத்தா பேரில் இருக்கா தாத்தாகிட்ட இது ரெஜிஸ்டர் பண்ணலை ஆனால் கேட்டால் இப்போ கொடுக்க மாட்றார் அப்படி ஒரளாக சொல்லியிருக்காரு உங்கள்கிட்ட ம் ம் ஓகே சார் இப்போ வந்து அதா அதாவது சார் இப்போ ரெண்டு பேருக்குமே உங்கள் உங்களுடைய அப்பாவோட சொத்து அது இப்போ நீங்கள் அவரை விட்டுட்டு போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது அதே மாதிரி அவர் உங்கள் சொத்தை கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் பண்ண முடியாது ஏன்னா சொத்து ஓட பேர் வந்து உங்கள் தாத்தா பேரில் இருக்கு வாரிசுதாரர் நீங்கள் இருக்கீங்க ஒரு சொத்தை வந்து வாரிசுதாரோட லி சைன் இல்லாமல் அவர் வந்து பண்ண முடியாது இனி அப்போ இந்த சொத்தை வந்து இன்னொருத்தருக்கு மாற்ற முடியாது பதிவு பண்ண முடியாது வாரிசாகவே இருந்தால் கூட உங்கள் சித்தப்பா வந்து அவராக அவரோட பேருக்கு மாற்ற முடியாது ஏன்னா உங்கள் தாத்தா மட் உங்கள் சித்த உங்கள் அப்பா மட்டும் அவருக்கு வாரிசு கிடையாது நீங்களும் கூட ஒரு வாரிசு தான் பேரன்கள் கொள்ளுப்பேரன்க இருந்தால் கூட அந்த ப்ராப்பர்டி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது எல்லாருமே கையெழுத்து போட கையெழுத்து போடுணும் எல்லாருடைய ஒப்புதல் மூலியமாக தான் அந்த சொத்தை வந்து பண்ண முடியும் முதலில் வந்து அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து முறையாக போய் அவர்ட்ட பேசுங்கள் இப்போ நீங்கள் சட்டத்துக்கு இப்போ சட்டத்திட்டத்து சட்டத்துக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு கிராமங்களில் என்ன பண்ணுவோன்னா சொந்த பந்தங்கள் நம்மளுடைய அங்கே இருக்கிற முக்கிய நிர்வாகிகள்லாம் வைத்து நம்ம வந்து பேசுணும் ஃபர்ஸ்ட்டு ஏன்னா நீங்கள் ஆமாம் அதா அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து உடன்பாடு ஏற்படலை அவர் செய்யலை அப்படின்னா நீங்கள் வந்து சட்ட ரீதியாக வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு வ நல்ல ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞர்ன்னா இந்த மாரின்னு சே இது இந்த மாதிரி சொத்து சம்மந்தப்பட்ட வழக்குகள் நடத்தக்கூடிய வழக்கறிஞர்கள் இருப்பாங்க வழக்கறிஞர் நிறைய வகைகள் இருக்கு வகைகள்ன்னா ஒவ்வொருத்தர் எல்லாருமே படிச்சது வழக்கறிஞர் தான் ஆனால் அவங்க வந்து ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டுருப்பாங்க இந்த சொத்து பிரச்சனைகள்லாம் ந நடத்தக்கூடிய வழக்கறிஞராக அதோடைய எக்ஸ்பெர்ட்டாக இருப்பாங்க அவங்க அந்த மாதிரி வழக்கறிஞர்கள் நீங்கள் அணுகி அவர் மூலியமாக அவர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அவரே சொல்லுவார் ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புவார் உங்களுடைய நாங்கள் வந்து நாங்கள் இந்த தேதியில் போய் நாங்கள் பார்த்தோம் நாங்கள் பேசினோம் நீங்கள் வந்து கோ ஒத்து ஒத்துக்கருல சொத்தில் எனக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்பின்றது அவருக்கு நீங்கள் எப்போ எப்போயெல்லாம் பேசுனீங்க ஆனால் ஒரு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சார் எடுத்தவொன்னே கோர்ட்டுக்கு வர்றதை விட அதுக்கான இது வந்து உறவுகள் பிரச்சனை அது உறவுகளுக்குள்ளே இருக்கிற ஒரு சிக்கலான ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் எப்போலாம் நீங்கள் இப்போ பேசுனீங்க யார் யார்லாம் வச்சி பேசுனீங்க அதுக்கு உங்கள் சித்தப்பா உடன்படலை பாகப் பிரிவினைக்கு உடன்படலை அப்படின்னும் போது அதெல்லாம் வச்சி ஒரு அதெல்லாம் கோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புவார் அவர் புரியுதா சார் அதுக்கப்புறோம் லீகல் நோட்டீஸ் அனுப்புனதுக்கப்புறோம் அவருடைய ரெஸ்பான்ஸ் அவருக்கு பண்ணுனும் லீகல் நோட்டீஸ்க்கு அதுக்குத் தகுந்தவாறு நீங்கள் அடுத்தக்கட்ட நடவடிக்கைளுக்கு வந்து அவு அது அது அடுத்து என்ன நடக்குதோ அதை வச்சி தான் அடுத்து வ அந்த வழக்குக்கு வழக்கோட தன்மை அதுக்கான நகர் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கணுன்றதுலாம் மாறும் சார் ஆமாம் சார் இதான் சார் இதான் புரொசிஜர் சார் இது உங்களுக்கு உறவும் சுமூத்தாக இருக்கும் ஏன்னா ப பங்காளின்னும்போது சார் உறவு வந்து சுமூத்தாக இருக்கும் சுமூத்தாக முடிக்கிறதுக்கான வேலைகளும் நீங்கள் செய்ய முடியும் சார் அவ்வளோதான சார் வேறு ஒன்றும் இல்லை சார் உங்களுக்கு ஒரு டௌட் இருக்கா வேறு எதுவும் ஓ ஆ ஓகே சார் அதுக்கான சே வேல சொல்லுங்கள் சார்

ஆ வேறு ஒன்றும் இல்லையா சார் ஓகே சார் ஓகே சார் நன்றி சார் நன்றி சார் ஓகே